இப்போ நான் யோகா பயிற்சி செஞ்சிருக்கேன் இப்போ யோகா பயிற்சின்றது வந்து நம்மளே ஒரு யோகா பயிற்சி அமைதியாக தியானம் பண்ணுறது அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ காலப்போக்கில் வந்து அது எப்படி ஆயிருச்சின்னால் ஒரு நீட்னஸ்ஸாக அதுக்கு சொல்லி தர்ற டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க அது முறையா கற்றுக்க வேண்டியது அந்த இது எந்த டைம்ல செய்யணும் சாப்பிட்டு செய்யணுமா சாப்பிடாம செய்யணுமா இல்லை காலையில் எத்தனை மணிக்கு இயர்லி மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி பிரிச்சிட்டு செய்கிறாங்க இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ங்க கூட நிறைய யோகா வந்து மனது ஸ்ட்ரெஷ்டாக இருக்கவங்க இந்த போதை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ட்டு மைண்டு ரிலீஃப் ஆக அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த யோகா பயிற்சியெலாம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லை ஸ்கூல்லுங்களுமே குழந்தைங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்கள் அந்த யோகா பயிற்சி சொல்லி நிறைய பசங்கள் கின்னஸ் ரெக்காட்லாம் பண்ணியிருக்காங்க காலப்போக்கில் யோகான்றது ஒரு முறையான கல்வி முறையாகவே மாறிடுச்சி யோகான்னா பயிற்சிக்கு இப்படி நம்ம உடம்ப அழகாக என்ன என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்ணும் ட டைரிஸ் அப்புறம் வந்து நிறைய மெயின்டன் பண்ணுறாங்க காலப்போக்கில் யோகான்றது ஒரு பயிற்சி ஒரு பயிற்சிக்குள்ளாகவும் அதை ஒரு டீச்சர்ஸ்ஸே முறையாக கற்றுக்கிட்டு அதை ஒரு யோகா டீச்சராகவும் இப்போ ஸ்கூலுங்கள்ல கொண்டு வந்துவிட்டாங்க யோகாக்காக இத்தனை மணி டைம் ஒதுக்கி அப்புறம் பசங்ககிட்ட பேசி என்ன மாதிரி ரிலீஃப் குறிப்பாக எக்ஸாம் எழுதும் போதும் சரி இந்த மாதிரி யோகா பண்ணால் ஞாபக சக்திக்கு அப்புறம் படிப்புக்கு ஞாபக சக்தி வர்ற மாதிரி யோகாவும் இருக்குது தூக்கமின்மைக்கு உடல் சோர்வுக்கு நிறைய விதமான அப்ப இப்ப கூட யோகான்றது பயிற்சி கற்பினிங்களுக்கும் இப்போ நிறைய நிறைய வசதியான இடத்துல கூட இந்த மாசமாக இருக்கிறவங்க கூட அந்த யோகா பயிற்சியை மேற்கொண்டு அந்த குலந்தைய சுகப்பிரசக யோகா வந்து காலப்போக்கில் ஒரு இம்ப்ரூமெண்ட் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது முன்னேறி உள்ளது இப்படியெல்லாம் பண்ணணும் இந்த முறையில் பண்ணணும் இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணணும் இந்த வயசினருக்கு இப்படியெல்லாம் பண்ணணுன்றத யோகா பயிற்சி வந்து காலப்போக்கில் முன்னேற்றத்தை அதிகமாக அடைஞ்சியுள்ளது